ஆ யார் ஆ ஆ சொல்லுங்கப்பா என்னாச்சு தம்பி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கியாப்பா நான் அப்பியே வார்னிங் பண்ணல ஐடி கார்ட்லாம் முக்கியமானது காலேஜுக்குள்ளே வருன்னாலும் அதான் வேணும் காலேஜுக்குள்ளே போகணுனாலும் அதான் வேணுன்னு சொன்னேன்ல நான் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கலாமா

இதெலாம் பத்தரமாக வச்சிருக்கறது இல்லையா தம்பி நான் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் பிடி மாஸ்டர் பக்கத்தில் டிப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸு யார்டாச்சு கேட்டீங்களா என்னோடது கா கேட்டீங்களா ஆ நல்லா பார்த்தீங்களா மேற்கொண்டு நீங்கள் வந்து புது ஐடி கார்டை வாங்குனோன்னா ஃபைன் நூறுரூவா கட்டணும் உங்கள் பாஸ்போர்ட் சைட்டு ஃபோட்டோ ரெண்டு எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்புறம் ப்ளட் குரூப்பு எல்லா ஆஃபீஸில் கொடுத்துடுங்க

இல்லைப்பா அது இல்லைப்பா நீங்கள் வந்து ஐடி கார்ட் தொலைச்சிருக்கீங்க இன்னொரு தடவை நீங்கள் தொலைச்சிருந்தாலும் வார்னிங் லெட்ராக நான் கொடுப்பேன் இதெல்லாம் பத் ஒரு காலேஜ் படிக்கிறீங்க ஐடி கார்ட் கூட பத்தரமாக வச்சிக்க மாட்டிங்களா ஐடி கார்டை வந்து இம்பார்ட்டண்ட் தெரியாதா இல்லைப்பா எக்ஸ்கியூஸ்லாம் கெ எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது நீங்கள் ஃபைன் இல்லை ஃபைன் கட்டி நீங்கள் வாங்கி தாம்ப்பா ஆகணும் நீங்கள் வந்து இல்லைல்ல நீங்கள் தொலைச்சிட்டீங்க அதனால் நீங்கள் வாங்கி தான் ஆகணும் வேறு வழியில்லை இல்லையா இல்லைல்ல நூறுரூவா நீங்கள் வந்து ஆஃபீஸில் போயிவிட்டு ஃபோட்டோ டீட்டெயில்லாம் மற்ற டீட்டெயில்லாம் கொடுத்து நீங்கள் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் உங்களோட உங்களோட ஃபோட்டோ ரெண்டு செட்டு பிளட் குரூப்பு பேர்லாம் கரெக்டாக இருக்க ஆ கொடுத்துருங்க அவ்வளோ தான் வேறு எந்த டிப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் கரெக்டாக சொல்லிருங்க அவ்வளோ தான் நீங்கள் போய் ஆஃபீஸில் போய் பேசுங்கள் பார்த்துக்கலாம் ஐடி கார்டை வாங்கிக்கலாம் புதுசாக

இல்லைல்ல ஒன்றும் பிரச்சனலாம் வராது நீங்கள் போய் ஆஃபீஸில் போய் பாருங்கள் என்னான்னு

இல்லைல்ல இல்லைல்ல இப்போல்லாம் அப்போல்லாம் கிடையாது ஐடி கார்ட்லாம் அதெல்லாம் கன்ஃபார்மாக வேணும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆ ஓகே தேங்க்ஸ் ஆ ஓகே தேங்க் யூ ஆ